எங்கள் பகுதியில் பத்தாவது படித்து முடித்த உடனே சில பசங்கள் வந்து பாலிடெக்னிக்கு சேர்கிறாங்க சில பசங்கள் வந்து ஐடிஐ சேர்கிறாங்க சில பேர் மேலே வந்து பதினொன்றாவது பன்னெண்டாவது படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அது வந்து பதினொன்றாவது பன்னெண்டாவது படிக்கும்போது அவுங்கவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி க்ரூப் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க தொழிற்கல்வி கட்டாயம் வந்து அதை படிக்கிறாங்க சில பேருக்கு தொழிற்கல்வி ஆர்வம் இருக்குது சில பேருக்கு மேலே கொஞ்சம் படிக்கணும்னு ஆர்வம் இருக்குது சில பேருக்கு வேலைக்கு போகிறத்துக்கு விருப்பம் இருக்குது வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்க சில மாணவர்கள் வந்து தொழிற்கல்வியில் வந்து இந்த ஐடிஐ போகிறாங்க அப்புறம் வந்து பாலிடெக்னிக் சேர்கிறாங்க இன்னும் சில பேர் இந்த மாறி மாறி செய்கிறாங்களே தவிர சில பேர் வந்து ப பன்னெண்டாவது ப ப பதினொன்றாவது சேரும்போது ஏ பி க்ரூப்பு ஏ க்ரூப்பு அக் அக்கௌண்ட்ஸு அக்கௌண்டன்ஸி க்ரூப்பு கம்ப்யூட்ரு சைன்ஸ் க்ரூப்பு அக்ரி அதுமாரி ஒவ்வொரு விருப்பத்துக்கு த தகுந்த மாதிரி அவுங்கவங்க அவங்க திறமைக்கி தகுந்த மாதிரி படிக்க படிக்க ஆசைப்பட்றாங்க படிக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து தொழிற்கல்வின்னால் தி பி பிஜிஐ படிக்கிறது படிக்கிறதெலாம் இருக்கா சைன்ஸு க்ரூப்புக்கு ட்ரை பண்ணுறாங்க சைன்ஸு க்ரூப்பு சில பேர் வந்து மேலே படிக்கணுங்றதுக்கு படித்து நல்லா வர்ணுங்கறதுக்காக அக்கௌண்ட்ஸு க்ரூப்பு எடுக்கிறாங்க பேங்க்கு எக்ஸாம் போகணும்னு விருப்பப்பட்டு அக்கௌண்ட்ஸ் க்ரூப் எடுக்கிறவங்க எடுக்கிறாங்க இப்போ வந்து பசங்களுக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சுருக்கு இதுமாதிரி படித்தா இது படித்தா இந்த வேலை கிடைக்கும் இந்த ப இந்த பக்கம் லைனில் போனால் இந்தமாதிரி வேலை இது வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சு தெரிஞ்சவங்களாம் அதுக்கு தகுந்த ஃபீல்டை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க ரொம்ப மாறியிருக்கு உலகம் மாறியிருக்கு காலம் மாறியிருக்கு மனிதர்களும் மாறிவிட்டார்கள் மாணவர்களும் மாறிவிட்டார்கள் முன்னெ மாதிரி இல்லாமல் இப்போ வந்து அவங்களே சுயமாக சிந்தித்து அடுத்த அடுத்த க்ரூப்பு என்ன பண்ணப் போகிறோம் அடுத்து என்ன பண்ணப் போகிறோம் அடுத்து ஃப்யூச்சர் என்ன பண்ணப் போகிறோன்னு முடிவு எடுக்கிறாங்க இப்போ வந்து ஃப்யூச்சர் வந்து இது பண்ணால் தான் இங்கே ஒரு தொ தொழிற்கல்வி பண்ணால் தான் இதுமாதிரி ஜெயிக்க முடியும் வாழ முடியும்னு சொல்லிட்டு இப்போ எல்லாேரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறாங்க